எனக்கு பிடிச்ச புக் எதுன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதுன புக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அவரோடய நாவல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் அதில் இப்போ ரீசண்ட்டா என்ன புக் படிச்சோனா ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா எனக்கு கிளியோபட்ராவோட ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும் அதனாலே வில்லியம் ஷேக்ஸ்பியரோட புக்கை எடுத்து நான் படிச்சேன் அவங்களோட காதல் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அவங்க ஒரு அரசியாக இருந்தாங்க உல உலகத்தில் அழகி அவங்கதானு சொல்லுவாங்கள் ஆனால் அதை உண்மையா என்னெனு தெரியல ஆனால் அவர் அவர் எழுதின கதை மூலிமா அவங்க தான் அழகியா இருப்பாங்களோன்னு எனக்கே தோன ஆரம்மிச்சிடுச்சு முதல்ல அவங்க தம்பியை தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்கள் அவங்க அப்பாவால் அவங்க கல்யாணம் பண்ணாங்கள் அவங்களோட ராஜ்ஜியம் கைவிற்ற கூடாதுன்னு கல்யாணம் பண்ணி அவங்க அப்பா சொன்னதனால் கல்யாணம் பண்ணி இப்போ வாழ்ந்துட்டு இருந்தாங்கள் அப்புறம் அவங்க தம்பியை வந்து ஷேக்ஸ்பியர் ஸீஸர் வந்து கொலைப் பண்ணினாரு அதனால் ஆண்டனிய கல்யாணம் பண்ணிணாங்க ஆண்டனிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் முன்னாடி அதாவது அவங்க தம்பியை கல்யாணம் பண்ணிணப்ப சொத்துக்காக கல்யாணம் பண்ணிணாங்க ஆனால் இவரை உண்மையாக நேசிச்சாங்கள் ஆனால் அவங்களே கொலைப் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க அழகிங்கிறதுனால் இவங்களை வந்து ஒ ஒரு மணி நேரமாது இவங்களோட வாழணும்னு ஆசைப்பட்டவங்களாம் அதிகம் அதனால் தன்னோட உடம்ப யாருமே யூஸ் பண்ணிக்க கூடாதுங்கிறதுனால் அவங்களே தன்னை வந்து சாவடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எப்படின்னு தெரியல சிலப்பேரு பாம்புனால் அவங்க அழகை வந்து யாருமே ரசிக்க கூடாதுங்கிறதுனால் பாம்பை தன்னால் விட்டு விஷ பாம்பை வச்சு கொன்னுட்டாங்கன்னு சொல்கிறாங்க சில பேரு விஷம் குடித்து செத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ரீசன் தெரியல ஆனால் அவங்க தான் இவரு ஷேக்ஸ்பியர் எழுதுனதுக்கு அப்புறம் அவங்கதான் அழகியா இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோன ஆரம்மிச்சிது வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஸ்டோரி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் லவ் ஃபேன்ட்டஸி எல்லாமே அதிகமாக இருக்கும் அவரை மாதிரி கதை எழுதுறதுக்கு வேற யாரும் இருப்பாங்களானு தெரியல அவரோடய ஸ்டோரீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்